வேலைக்கு வேலையில இருந்து நான் வெளியில போகும்போது வந்து நடந்து போறதே எனக்கு ஒரு பொழுது போறது மாதிரிதான் இருக்கும் நான் வேலையை முடிச்சிவிட்டு ஒரு வேலையில வந்து ஒரு ப்ரசராக இருந்துச்சு அப்படின்னா மைண்டு அப்செட்டாக இருந்துச்சு அப்படினா ஒரு பார்க்குக்கு போய் உட்காருவேன் பார்க்கில் போய் நடந்துக்கிட்டு இருப்பேன் அங்கே பூக்களை பார்த்து ரசிப்பேன் அப்புறோம் வீட்டுக்கு போவ வீட்டுக்கு போயிவிட்டு காஃபி குடிக்கிறதுல வந்து ஒரு பொழுது போகும் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான்